ஹலோ சார் சொல்லுங்கள் என்ன வேணும் ஆமாங்க அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க சார் சார் வெஜிடபிளும் இருக்குது ஃப்ரூட்ஸும் இருக்குது அதுலேயும் வந்துட்டு ரெண்டு வகை புதுசாக இப்போ ஆரம்பித்திருக்கோங்க சார் ஆர்கானிக் ஒன்று இன்ஆர்கானிக்குனுட்டு அதாவது ஆர்கானிக்கின்றது எனக்கு தெரியும் சொல்லுங்கள் ஆமாங்க சார் அதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஆமாங்க சார் ஆமாங்க சார் அதுதான் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஆமாங்க சார் ஆமாங்க சார் அதேதான்ங்க சார் மாடித்தோட்டம் போட்டிருக்கோங்க சார் அதில் எல்லா வெரைட்டியான வெஜிடபிள்ஸும் நாங்கள் இங்கே போட்ருக்கிறோம் அதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் இயற்கை உரம்ங்க எல்லாம் இயற்கை உரம்ங்க மண்புழுக்கள்ல நம்ம டி கம்போஸ் பண்ணி அதை பொறுத்து தான் நாங்கள் செய்கிறோம் எந்த விதமான கெமிக்கலையும் நாங்கள் ரசாயனத்தையும் பயன்படுத்துவது கிடையாதுங்க அதனால் ஒவ்வொரு தாக்களியிலையும் நீங்கள் வந்து அதில் வித்தியாசம் பார்க்கலாம் வெளி கடையில் இருக்கிற தக்காளிக்கும் நம்ம நம்ம தோட்டத்தில் வளர்கிற தக்காளிக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு காய்கறியிலையும் அப்படிதாங்க உங்களுக்கு என்ன வெஜிடபுள் இப்போ வேணும்ங்க சார் அதே தான்ங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி எங்கள் கடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்துங்க சார் இல்லைங்க இல்லைங்க இப்போ வந்து எங்கள் தோட்டத்தில் விளையிறது மட்டும் தான்ங்க சார் அதுவும் என்னென்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டடான ஒரு கிலோஸ் தான் நாங்கள் வந்து அதை வந்து இது பண்ண முடியும் நாங்கள் ஏற்கனவே ஆர்கானிக்குனு நாங்கள் சொல்லிட்டோம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு அதிகமாக வந்து நாங்கள் விளைவிக்க முடியாது எங்கள் மாடித்தோட்டத்தில் அதனால உங்களுக்கு எத்தனை வேணும் எத்தனை எத்தனை கிலோஸ் வேணும் அப்படின்னுட்டு நீங்கள் வந்து எனக்கு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு செஞ்சுக் கொடுத்துருவோங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபுள் தேவையாக இருக்குன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து எல்லாம் வந்து அந்த ஸ்டேஜில் பழுக்கற ஸ்டேஜில் இருக்குது உங்களுக்கு என்ன டேட்டுக்கு வேணும்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார் கல்யாணம் தேதி எப்போ ஆ இருபத்தி எட்டாந்தேதிங்களா சார் இப்போ வந்து எங்களுக்கு இருபத்தி எட்டாந்தேதி உங்களுக்கு வேணும்னா இப்போ வந்து தக்காளி வந்து காய் வாக்கில் இருக்குது கொஞ்சம் அது பழுக்குறத்துக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகும்ங்க அப்போ அஞ்சு நாளுக்கு கணக்கு போட்டுன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அந்த டைமில் எங்களுக்கு கொடுக்க முடியும் பறித்த உடனே உங்களுக்கு கொண்டாந்து முதல்ல ஒரு டெலிவரி உங்களுக்கு பண்ணிட முடியும் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக வாங்க சார் கண்டிப்பாக வந்து இந்த காய்கறிகளெல்லாம் எங்களது பயன்படுத்தி பாருங்கள் இப்போ ஃப்ரூட்ஸும் போட்டுருக்கோங்க சார் பழங்களும் அதே வகையில் பழங்களும் போட்ருக்கிறோம் இப்போ வந்து சம்மர் சீசன்றதுனால உங்களுக்கு வெள்ளரிக்காய் இருக்குது அதேமாதிரி வாட்டர்மெலன் இருக்குது இது எல்லாம் இருக்குது ஆ வாங்க சார் நன்றி சார் நன்றி வாங்க ஓகேங்க